ஹலோ வினோத் டெய்லருங்களா ஆ காந்தி ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன் ஆ பசங்களுக்கு துணி தைக்கணும் எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியுமா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க டூ வீக்ஸ் ஆகுங்களா எனக்கு அஞ்சு நாளிலே வேணுமே ஆ ஆ இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ண முடியுமா அஞ்சு நாளுக்குள்ள இல்லன்னா ஆறு நாளுக்குள்ள கொடுத்தாலும் பரவால்ல செவன் டேஸ் ஆகுங்களா ஐம்பது பசங்க இருக்காங்க இல்லை ஒரு இருபத்தஞ்சி பசங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தா நல்லாருக்கும் ஆ ஆ ஆ ஓகேங்க எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியுமா ஓ கொஞ்சம் குறச்சிக்க முடியுமா நானூத்தம்பதா சரி ஓகேங்க எப்போ எப்போ வந்து வாங்கிகுவ ஆ ஓகே மேம் ஆனால் நான் வர முடியாது ஸ்டுடென்ட்ஸ் அனுப்புகிறோம் வந்து வாங்கிப்பாங்க ம் ஓகேங்க இல்லை மேம் டைலாம் எதுவும் இல்லை ஆ பேட்ஜ் வைக்கணும் நாங்கள் சொல்கிறோம் வந்து லோகோ கொடுக்குறோம் வந்து ஆ ஓகேங்க ஆ தேங்க் யூ